வங்கியில் ஏற்பட்ட மாற்றங்கள் வங்கி கணக்குகளையோ கணக்குகளில் மொதலில் வங்கி கணக்கு என்னன்னு தெரியாத இருந்தோம் இப்போ வந்து ஏடிஎம் கார்டு இப்போ கொடுத்துருக்காங்க பாஸ்புக்கு கொடுத்துக்குறாங்க எங்களுடைய பேரில் பாஸ்புக் ரெடி பண்ணி கொடுத்துருக்கு எந்த ஒரு தொழில் செஞ்சாலோ காய் தக்காளி பழம் வகைகள் டீ குடிக்கிறது எப்படியா கடந்த இடத்துக்கு போனாலும் எந்த கடைக்கு போனாலும் ஏ ஃபோன்பே செய்யுறது இப்போ க கவர்மெண்ட்டு மூலயமாக இத்தனை சலுகையும் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அது நல்லதுதான் இருந்தாலும் நம்ம கையில் காசு இல்லாததினால நாங்கள் வந்து இதெல்லாம் செய்ய கற்றுக்கணும் இந்த இந்த ஃபோன்பே செய்யும்போது ஏடிஎம்மில் எடுக்கும்போது வங்கியில் போய் பணம் எடுக்கும்போது மாற்றங்கள் இந்த வங்கிலிருந்து அந்த வங்கிக்கு மாற்றங்கள் செய்யும்போது அதாவது மாதத்துக்கு நாலு முறை மட்டும்தான் தவணை கொடுக்குறாங்க அதுக்கு மேலே எடுத்தோம்ன்னால் அமௌண்டு நம்ப காசையே நம் வங்கிலிருந்து பிடிக்கிறாங்க இதனால நாங்க பணம் க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தில் நூறு நூற்றி ஐம்பது இரநூறு இப்படி எடுக்கும்போது யாருக்கு நஷ்டம் கஷ்டப்படுறவங்களுடைய காசு தான் போது இன்னும் எக் எக்ஸ்ட்ரா வங்கியில் வந்து ஒரு மாதத்துக்கு பத்து மொறை இன்னும் ஒரு பதினஞ்சு மொறை இப்படி எக்ஸ்ட்ரா கொடுத்தாக்கா வங்கியில்னுடைய பரிவர்த்தனைக்கு நல்லா இருக்கும் எவ்வளோ இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்ட காசு ஐம்பது நூறு வாங்கினா பிடிச்சாங்கன்னா அப்போ எங்கள்து என்ன இருக்குது ஒன்றும் இல் எங்களுக்கு ப்ரோஜனம் இல்லாமல் இருக்குது வங்கியில் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சலுகை வேண்டும்